ஃபிளிப் கார்டில் எது எது ஆடரு பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஸாரீஸு குழந்தைங்களுக்கு வந்து கிட்ஸு ட்ரெஸ்ஸு அப்புறோம் பேண்ட் ஷர்ட்டு அப்புறம் திங்ஸ் கொஞ்சம் இது பண்ணினேன் கடைசியில் பார்த்தா அது எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்லி அதை நான் ரிஜெக்ட் பண்ணுறதுக்காக அமௌண்ட் பத்தலை அதனால ரிஜெக்ட் பண்ணுறதுக்காக அதை அப்படியே நான் கேன்சல் பண்ணாமல் அப்படியே வச்சுட்டேன்